பைக்கு வந்து நம்ம நடுரோட்டுலலாம் பார்ப்போம் இப்போ ஏன்னா இப்போது அந்த மெயின் சிட்டியிலல்லாம் அந்த ரைடருன்ட்டு தனியாகவே இதை ஆரம்மிச்சே ஆர்கனைஸிங் பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துலெல்லாம் வண்டியை ரோடெல்லாம் வந்து பெண்டிங்கு அப்படி இப்படி இருக்கும் நல்லா ஸ்பீடாக இது பண்ணிவிட்டு போவாங்க அது இங்கே இங்கேலாம் நம்ம மெயின் ரோட்லேயே அங்கீகரிப்படாத இடத்துல சில பசங்கெல்லாம் தனியாக சேர்ந்து இதை என்னவோ இளைஞர்கள் எல்லாம் இப்போ எல்லாமே ஸ்பீடு இது டிஸ்க் வண்டி எல்லா கேடிஎம்மு இது போல் நிறைய வண்டி எல்லாம் இப்போ அட்வான்ஸ் தான் இன்னும் என்ன பசங்க வந்து ரைடர் ரைடருன்ட்டு நைட்டில் இதை வெச்சுக்கினு செல்லை முன்னாடி வெச்சுக்கினு வண்டியில் எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் போகிறோன்ட்டு இதெல்லாம் ஒரு இதாக பார்க்கறாங்க அது போல் விபத்துக்களும் ஏற்படும் ஸோ அதை தவிர்க்கறத்துக்கு சேவை இந்த நடவடிக்கையும் எடுக்கிறாங்க போலீஸு பட் இருந்தாலும் போலீஸுக்கு தெரியாமல் இந்த ரைடருங்கெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு உயிருக்கும் ஆபத்து அதனால் நாங்கள் தனியாக போகிறோன்னா என்னுடைய ஃபீல்டு சம்மந்தம் மருத்துவ பிரதிநிதியாக இருக்கறதுனால நாங்கள் தனியாக போனோம்ன்னா ஏன்னா என்னுடைய காம்படீட்டரு ரெப்புங்களும் கூடவே வந்தாங்கன்னா என்னுடைய பிஸ்னெஸ்ஸு அடி வாங்கும் ஸோ இந்த இந்த தொழிலில் மட்டுமே நாங்கள் எல்லாமே தனியாக போனால் தான் நாங்கள் எங்களுக்கு சர்வைவ் ஆவோம் அப்போ தான் எங்களுடைய மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு டார்கெட்லாம் கொடுப்பாங்க ஸோ அதை நாங்கள் அச்சீவ் பண்ணுறத்துக்கு எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் தனியாக போனால் அப்போ தான் எங்களுக்கு டாக்டர்ஸு நிறைய கஸ்டம்ர்ஸை பிடிப்போம் மெடிக்கல்ஸுல்லாம் பிடிச்சி எங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது தனியாக போனால் நல்லது தேங்க்யூ